ஆமாம் நீங்கள் ஆ சொல்லுங்கள் மேம் என்ன மாதிரி ஃபிஷ் மேம் வேணும் எங்ககிட்ட நிறையா ஐட்டம் இருக்குது எங்ககிட்ட வந்து சங்கரா இருக்குது வஞ்சரம் மீன் இருக்குது அதுக்கு அப்புறமேட்டு கெளுத்தி மீன் இருக்குது கொறவ மீன் இருக்குது அப்புறமேட்டு வந்து தவளை மீனு அப்புறமேட்டு வந்து வவ்வால் மீனு சின்ன இறால் பெரிய இறால் அந்த மாதிரி நண்டு அப்புறோம் கடல் நண்டு வயல் நண்டு எல்லா நண்டுமே வகைகளும் இருக்குது மேம் ஃபிஷ்ஷுலையும் நிறையா இருக்குது மேம் அதுக்கப்புறமேட்டு ஆத்து மீனும் இருக்குது மேம் உங்களுக்கு எந்த மாதிரி மீன் மேம் வேணும் ஓகே மேம் சங்கரா மீனில் எவ்வளோ மேம் போடுறது சங்கரா மீன் வந்து அரை கிலோ நூற்றி இருபது மேம் அது வந்து ஒரு கிலோ முப்பது மேம் முந்நூறு மேம் ஓகே மேம் சரிங்க மேம் ஆ இருக்குது மேம் ஆ ஒரு கிலோ பெரிய இறால் வந்து ஐந்நூறுபா மேம் ஆ சரிங்க மேம் இது வந்து பார்சல் பண்ணி கொடுத்தனுப்பவா மேம் ஆ சரிங்க மேம் ஓகே மேம் நீங்கள் வந்து குழம்புக்கு வந்து வஞ்சரம் மீன் போட்டால் நல்லாயிருக்கும் மேம் வறுக்குறதுக்கு வந்து தவளை மீனு அந்த வவ்வால் மீன்லாம் வறுக்க நல்லாயிருக்குங்க மேம் ஆ ஓகே மேம் இதுக்குலாம் இந்த ஓகே மேம் அமௌண்ட்டு வந்து அது ஒரு இருநூற்றி நாற்பது அது ஒரு நூற்றி ஐம்பது ஐந்நூறு சேர்த்தா எட்நூற்றி தொண்ணூறுபா ஆகுது மேம் சரிங்க மேம் ஓகே மேம் நான் வாங்கிக்கிறேன் மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்